புத்தகம் பார்த்திங்கனா அதில் நேரில் கையில் வச்சு தாங்க படிக்கணும் அது தாங்க நல்ல பழக்கம் முதல்ல இருந்து இந்த பழக்கம் தாங்க இப்போ தான் கம்ப்யூட்ர் செல் அது இதுன்னு லேப்டாப் அது இதுன்னு வந்துருக்குதுங்க நம்மளுது வந்து பழமையான விஷயம் வந்து பார்த்திங்கனா புக் புக் மட்டும் தாங்க எப்போவும் அது ஒரு மூணு வயதிலேருந்தே அந்த பழக்கம் எனக்கு வந்துடுச்சுங்க எங்கள் அம்மா அப்பா பார்த்திங்கனா எங்கயாவது பொருட்காட்சிக்கு எதுவும் போனாங்கன்னா